நாங்கள் ஸ்கூல் போயிட்டுருந்த காலத்துலலாம் வந்து எந்த ஒரு விஷயனாலும் ஜாதி சான்றிதழ் தேவைப்படும் அப்படினு சொல்லி கேட்பாங்க ஜாதி மத வேறுபாடு பார்த்துட்டு இருக்கறதுனால நிறைய இடத்தில் வந்து நாங்கள் ஒதுக்க பட்டோம் அந்த மாதிரி வந்து வேறுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் சம உரிமை கொடுக்குணும் அந்த மாதிரி கொடுத்தாலே வந்து நம்ம சமுதாயம் நல்ல முன்னேற்றத்தை அடையும் அதே மாதிரி தண்டனைகள் வந்து நம்ம நாட்டில் சரியான தண்டனைகள் இல்லை அந்த மாதிரி தண்டனைகள் அதிகமாக இருந்துச்சுனாலே கொடுமையாக இருந்ததுனால் நிறைய தப்புகள் வந்து நடக்கிறத் தவிர்க்க முடியும் வெளிநாடுகளில் கொடுக்குற மாதிரி கடுமையான தண்டனைகள் நம்ம நாட்டுலேயும் வந்து இருக்கணும் அப்பனால் தான் எல்லாரும் வந்து பயந்து நடப்பாங்கள் தப்பு பண்ணால் உயிர் போயிரும் அந்த மாதிரி இன்ற பயம் வந்து இருக்கும் எல்லாருக்கும் ஒரு குழந்தைங்களுக்கு வந்து பொம்பளை பிள்ளைங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறோமோ அதே மாதிரியே வந்து ஆண் பிள்ளைகளுக்கும் பெண்களை பற்றி சொல்லி கொடுக்குணும் நிறையே நாகரிகம் சரி தற்காப்பு கலைகள் எல்லாமே வந்து ஆணுக்கு சொல்லி கொடுக்குறதையும் பெண்களுக்கும் வந்து சொல்லி தரணும் சிலம்பம் கராத்தே கும்ஃபு இந்த மாதிரி சொல்லி கொடுத்தா அவங்களும் வந்து தைரியமாக எல்லா விஷயத்தையும் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்கள்